நாங்கள் வந்து சின்னதாக மளிகை கடை வச்சுருக்கோம் அதாவது உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே எங்கிட்ட கிடைக்கிது அதேமாதிரி வந்து அந்த கடையில் வந்து எங்களுக்கு அவசர ஆத்திரத்துக்கு நீங்கள் எப்போ வந்து நின்றாலும் அந்த பொருள் இல்லைங்காமல் நாங்கள் கொடுக்குறோம் அதேமாதிரி எங்கள் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அந்த கடையிலையும் வந்து ஒரு மலிவான பொருள்கள் அதாவது கு விலை குறைவாகவும் கிடைக்கிது தரமான பொருளும் கிடைக்கிது அது மாதிரி வந்து அவங்க வந்து இந்த கம்பு ராகி சோளம் அந்தமாதிரி வந்து எல்லா விஷயமே வச்சுருக்காங்க அந்த கடையில் அது மாதிரி வந்து இப்போ ஒரு நாகரீக காலத்தில் பார்த்தா எல்லாமே வந்து இப்போ ஷுகர் வந்துருச்சு அது இதுனு சொல்லி நிறையா பிரச்சினைகளோட தான் மக்கள் இருக்கிறாங்க அதனால வந்து ஷுகருக்கு தேவையானது அந்த கருப்பு அரிசி அந்த மூட்டு வலி அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால அந்த கருப்பரிசி வாங்கி நம்ம சாப்பிட்டா அந்த அரிசி வந்து நம்ம எப்படி செய்யணும் செய்முறை முதல்கொண்டு அவங்க வந்து ஒரு சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு இந்த அரிசி மூலமாக வந்து இப்படி இப்படி செய்யுங்க இப்படி இப்படி செய்யுங்கனு அவங்க சொல்கிறாங்க அதனால வந்து எங்களுக்கு அந்த கடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்குது தரமான பொருளாகவும் இருக்குது வெலை குறைவாவும் இருக்குது அதனாலே எங்களுக்கு ரொம்பவுமே எப்படி சொல்வது எங்களுக்கு வந்து ரொம்ப அவசியப்பட்ட கடையின்னு கூட சொல்லலாம் அந்த வணிகம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது